அமேஸானில் வந்து ஃபோன் ஆடர் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து ஓப்போ ஃபோன் பிடிச்சிருந்துதுனு போட்டேன் நல்லா அது அவங்க கொடுத்துருந்த ஆட்டில் நல்லாயிருந்தது அதை நான் ஆடர் பண்ணுணேன் நான் எப்படி ஆர்டர் பண்ணுணனோ அதே டிசைன் கரெக்ட்டாக வந்தது அந்த டிசைனே எனக்கு வந்தது இன்னோன்று அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லாயிருக்கு அதை வா வாங்கி ஓப்பன் பண்ணி அதை நம்ப யூஸ் பண்ணும்போது கேமரா க்வாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருந்தது அதேபோல் அதில் ஸ்பேசஸ் நிறையருக்கு நிறைய ஆப்ஸ் இருந்தது நியூ வர்ஷனாக இருந்தது அட்வாண்டேஜ் மெத்தட்ஸ் இருந்துச்சு அது உள்ளே அந்த ஃபோன் வந்து வா வாங்கி நான் அமேஸானில் பார்க்கறத விட கையில் வாங்கி பார்க்கும்போது ரொம்ப குட்டாயிருந்தது அதை யூஸ் பண்ணும்போது ந்யூ ஃபீலாக இருந்தது பெட்ராகருந்தது இப்போ அந்த ஃபோன் வந்து நல்ல ரேமிருக்கு அதில் நிறைய ரேமிருக்கு எல்லாமே இப்போது நான் கேமரா யூஸ் பண்ணும்போது கேமரா வந்து ரொம்ப லாங்கிலருக்கறதும் நல்லா பளிச்சுனு தெரியுது கேமரா க்வாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த ஃபோன் எனக்கு இதில் நிறைய வாங்கி வாங்கினதில் ரொம்ப சந்தோஷமாயிருக்கு நல்லாவும் நல்லாவும் இருந்தது